குகன் ஏஜென்சியா ஆ நாங்கள் ஊட்டி போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்கு உங்கள் ஜே ஏஜென்சிலேருந்து தான் டிராவல் புக் பண்ணுறோம் இல்லயில்ல ஃபேமிலி ட்ரிப் தான் போகிறோம் அதனால் வேன் தான் அரேஞ்ச் பண்ணலான்னு இருக்கோம் வந்து ஜனவரி டுவெண்ட்டி எயிட்டு ஆ த்ரீ டேஸ் போகிறோம் ஆ ஆ அமௌண்ட் எவ்வளோவு த்ரீ டேஸ்சுக்கு அது வந்து ஒரு பிளேஸ்மெண்டெலாம் நாங்கள் வந்து இது பண்ணியிருக்கோம் போ அங்கே போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் நீங்கள் அமௌண்ட் சொன்னிங்கன்னால் நாங்கள் அமௌண்ட்டு ஏற்ற மாதிரி இது பண்ணிப்போம் அதனால் அமௌண்ட் கேட்கறோம் எதாவது டிஸ்கௌண்ட் பண்ணிக்க முடியுமா இல்லை மேம் நாங்கள் அடிக்கடி நாங்கள் உங்கள்கிட்ட தான் ரெகுலர் ஏஜென்சி நாங்கள் உங்கள் டிராவல் தான் புக் பண்ணிகிட்ருக்கோம் பார்த்து எதாவது டிஸ்கௌண்ட்டு எதாவது பண்ணுங்க ஏன்னால் இப்போ கூட ரீசெண்டாக ஒரு இதுக்கு போயிருந்தோம் ட்ரு போ டூர் போனப்போ உங்கள் இதில் தான் டிராவல் இப்போ புக் பண்ணியிருந்தோம் ரெகுலர் கஸ்டமர் தான் நாங்கள் உங்களுக்கு ஆ ஓகே மேம் ஆஃபர் ஓகே மேம் என்ன இது மேம்

ஓகே மேம் அப்போன்னா எங்களுக்கு ஒன்று இப்போ நாங்கள் வந்து அங்கே ரூம் அரேஞ்ச்மெண்டெலாம் நீங்கள் கொஞ்சம் பண்ணி தர முடியுமா நாங்கள் எதுவும் ப அதெல்லாம் இது ஃபிக்ஸ் பண்ணல ஆ ஆ ஓகே மேம் அது ரூம் அரேஞ்ச் பண்றப்பயே எங்களுக்கு ஃபுட்டும் அரேஞ்ச் பண்ணிவிடுங்க அப்புறம் ஒன் ரிக்குவெஸ்ட்டு அப்புறம் வந்து ஒரு பர்த் டே ஃபங்க்ஷன் இருக்குது அதுக்கு நீங்கள் கொஞ்சம் அந்த இதை அரேஞ்ச் பண்ணணும் ரூமை சர்பிரைஸு அது ஒரு பர்த் டே செலிப்ரேஷன் அது அதனால் அந்த அம்மாவுக்கு

ஆ த்ரீ டேஸ்சில் வந்து செகண்ட் டேஸ் தான் மேம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுங்க டிஸ்கௌண்ட்டாக இதுமாரி அமௌண்ட் மட்டும் கொஞ்சம் டிஸ்கௌண்ட் பண்ணுங்க ஆ ஓகே மேம் தேங்க் யூ மேம்